ஆ ஹலோ சொல்லுங்கள் யார் ஆ ஆமாம் விஷ்வா வெல்டிங் ஒர்க் ஷாப் தான்ங்க என்ன வேணும் ஆ சொல்லுங்கள் தம்பி ஆ சரிங்க ஆ சரி ஆ அதெல்லாம் செய்யலாம் நல்லா தரமாக செஞ்சு கொடுக்கலாம் நம்ம இதில் தொழில்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கும் அதலாம் பயம் அதலாம் பயங்கரமாக போட்டு கொடுத்துட்லாங்க எப்படி கேட்டில் டிசைனுலாம் வெச்சிடலாமா இல்லை எப்படிண்ணா ஆ சரிண்ண அப்போ மேலே டாப்பில் இது பூ டிசைன்லாம் கொடுத்துட்டு கீழே நடுவில் பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி டிசைன்லாம் கொடுத்துருவோண்ண கேட்டில் ஆ சரிண்ணா அதுக்கு தகுந்தாப்பிலே நம்ம பைப்புலாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாண்ணா ஆ சரிண்ணா ஆ சரிண்ணா ஆ சரிண்ணா அப்போ நீங்கள் வந்து இது ரெண்டு கேட்டு உள்ள மாதிரி பெரிய கேட்டு ஒன்று கேக்கிறீங்க இது சின்ன கேட்டு ஒன்று கேக்கிறீங்க ஆ பின்னாடி கொல்லை பக்கத்துக்கும் ஒரு கேட்டு வேணுமாண்ணா எப்புடிண்ணா நல்லா இது வெயிட்டாக போடலாமா இல்லை வெயிட்லெஸ் இல்லாமல் சும்மா நார்மல் மெட்டீரியலில் போடலாமாண்ணா ஆ சரிண்ணா அப்போ எப்படி மெட்டீரியெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்கள் காசு கொடுக்கறீங்களா இல்லை எப்படி நீங்கள் வாங்கி கொடுத்துறீங்களாண்ணா ஆ சேரிண ஆ சேரிண நான் அப்போ உங்களுக்கு எப்படி இது இங்கே கடைக்கு வர்றிங்களா வந்தோடனே எழுதி தந்துடவா பேப்பரில் ஆ கேட்டுக்கு என்னெண்ணா பெரிய கேட்டுனா எப்படியும் ஒரு பத்தாயரரூவா வரும் சின்ன கேட்டுனா ஒரு ஐயாயரரூவா வரும்ணா நம்ம இது குவாலிட்டி அப்படி பண்ணி கொடுப்போம்ண ஆ அதலாம் பாருங்கண்ணா நம்ம கேட்டுலாம் ரொம்ப நாள் அப்டியே கிடக்குண்ண எதுவும் துரு பிடிக்காது அந்த மாதிரி பண்ணிக் கொடுத்துருவோண்ண நமக்கு ஆ சேரிண ஆ